பிடிச்சமான்ன உணவை ஆர்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஆர்ட்ரை கன்ஃபார்ம் பண்ணும்போது அதில் உள்ள கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்ற ஆப்ஷன்ன செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணால் தானாவே அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேஷ் பே பண்ணிட்டு அந்த க்ரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்ட வாங்குகிற ஆப்ஷன்ஸ் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி நான் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஓகே கொடுத்துருவேன் அப்புறம் கே ஃபுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் அப்புறம் வந்து அந்த ஃபுட்டுக்கான்ன கேஷ்ஷ நான் பே பண்ணுவேன்